ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி எட்ணூற்றி எழுவது நாலு லட்சத்து எண்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஒம்பது லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பத்து லட்சம்